நான் எந்த சமையல் வகுப்புலையும் கலந்துக்கொள்ளலை நான் வந்து என்ன கற்றுக்க விரும்புகிறன்னா எல்லா வகையான சைனீஸ் இந்தியன் நார்த் இந்தியன் எல்லா வகையான உணவுகளையும் சமைக்கிறதுக்கு எனக்கு தெரியனும் அப்படின்னு நான் நினக்கிறன் எனக்கு இப்போ இந்தியன் ஓரளவுக்கு செய்ய தெரியும் ஆக்சுவலாக நான் ஒரு பிராமின் ஃபேமிலி அப்படின்றதுனால பிராமின் செய்யற அந்த சாப்பாடெல்லாம் ஓரளவுக்கு செய்ய தெரியும் நான்வெஜ்லாம் செய்ய தெரியாது இந்தியன் இட்டாலியன் சைனீஸ் எல்லாமே கற்றுக்குணும் அப்படின்னு வந்து எனக்கு ரொம்ப ஆசை எல்லாமே கற்றுக்கணும் எல்லாமே செஞ்சு சாப்பிடணும் அப்படின்றது எனக்கு ரொம்பவே ஆசைன்னு சொல்லலாம் அது தான் நான் ரொம்ப ஆசைப்பட்றன் விரும்புகிறேன் எல்லாத்தையும் கற்றுக்குணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றன்